ரசாயன பூச்சுக்கொல்லி மருந்தடிச்சோம்ன்னா மண்ணு வந்து மறடாகவும் அடிக்க அடிக்க பயிரே வர்றதில்லை அப்படியே அதுக்கு மாற்று வழி தொழு உரம் இயற்கை ஒரம்தான் இயற்கை உரத்த போட்டுதான் நாம்ம கொண்டுட்டு வரணும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் மருந்தடிக்கறதை வந்து நாம கண்ட்ரோல் பண்ணணும் மருந்தே அடிக்கக்கூடாது கொண்டுட்டு வந்தால்தான் நாம்ப மண்வளத்தை பெருக்க முடியும் அது இந்த கொளஞ்சி தழ காம்பு இதெல்லாம் வெட்டி போட்டு இதெல்லாம் மக்க வச்சு காட்டுக்கு போட்டோம்னா நல்லா மண்ணு வந்து நல்லா வளமாகவும் எந்த பயிர் வச்சாலும் நல்லா பயிர் நல்லா வரும் முடிஞ்ச வரைக்கும் எந்த விவசாயியுமே ஏதோ தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நில ரொம்ப மழகாலம் மருந்து அடிச்சே ஆவணுங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கும்போது தான் ம மருந்த கையில் எடுக்கணும் அல்லது இந்த களைக்கொல்லியெல்லாம் கையில் எடுக்கணும் அதுக்கு மிஞ்சு தயவு செஞ்சு யாருமே எடுக்கக்கூடாது அப்படி எடுத்தோம்னா நம்பளை நாம்பளே அழிச்சிக்கிற மாதிரி மண்ணு வந்து வீணாக கெட்டுப்போயிடும் மண்ணு தான் விவசாயத்துக்கு ஆணிவேர் நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் நாம மண்ண பாதுகாக்கணும் அதான் ஒரு மாற்று வழிங்கிறது அதான் தழ காம்பு இயற்கை உரம் கோழி எருவு இருக்கு மண்புழு உரம் இருக்கு நம்ம மக்கின சாணி குப்பை இருக்கு இதெல்லாம் போட்டோம்னா இந்த மண்ணு வந்து சிறப்பாக நல்லா பயிர் கொடுக்கும் இதான் வழி வேறு வழி ஒன்றும் இல்லை இதான் உண்மையானது